படிக்கிற காலத்தில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து இருக்கேன் அதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நேஷனல் அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு ஆர்வமெலாம் இருக்கும் அதே சமயத்தில் ஸ்கூல் சம்பந்தப்பட்டது மா மாநில மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரில ஒரு ஸ் ஸ்கூலில் நாங்கள் ஒரு எட்டு பத்து ஸ்கூல் சேர்ந்த ஸ்கூல் ஒரு தடகள போட்டி நடக்கும் போது அதில் வந்து அத்தலடிஸ் சம்பந்தப்பட்ட போட்டி நடக்கும் போது நான் ஒரு முறை ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஸ் ஸ்கூலில் நான் இரண்டாவது இடத்தினை இரு இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து நான் இருநூறாது இரண் இரண்டாவது இடத்துக்கு வந்து நான் அது ஒரு பரிசைத்தட்டி சென்ற ஒரு அனுபவம் எனக்கு உள்ளது அதை ஸ்கூலில் நான் முதல் முதலாக நான் ஒரு ஜெயித்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அவார்டு வாங்கினது நான் மட்டும்தான் அது ஒரு பெருமையாக கூட நான் நினச்சிக்கலாம் யாருன்னால் எல்லா விளையாட்டிலும் கலந்தும் ஒவ்வொரு ஸ்கூல் மற்றய ஸ்கூல் தான் அது ப்ரைஸ் வாங்கி செல்லும் போது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நான் முதல் முதலில் கலந்து இரண்டாவது இடத்தை வந்து பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு ஸ்கூலுக்காக ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தது நான் ஒரு பெருமையாக கூட நினை நினைக்கிறேன்